இப்போது வந்து பொது போக்குவரத்து இல்லாமல் அப்படின்னா வில்லேஜ் சைடை பொறுத்த வரைக்கும் அதிகமா வந்து பஸ்ஸு வந்து இருக்காது போக்குவரத்து வந்து இருக்காது அப்போது வந்து அங்கே வந்து எதனால் பஸ்ஸு இருக்காது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா அங்கே வந்து ரோடு வந்து சாலை வந்து நல்லா இருக்காது அது தான் வந்து ரீசன் குண்டுங்குழியுமாக மோசமான சாலையாக இருக்கும் அதனால் வந்து பஸ் அங்கே அதிகமாக கிடையாது போக்குவரத்து அங்கே கிடையாது அதனால் வந்து நாங்கள் நிறையா சவால்களை சந்திச்சிருக்கிறோம் மோஸ்ட் சொல்லப் போனால் என்ன அப்படின்னா வேலைக்கு போறவங்க ரொம்ப எங்கள் அப்பா அம்மா எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஸ்கூல் டைமில் நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களால ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் போக முடியாது அங்கே போனால் ஃபஸ்ட் பீரியட் திட்டு வாங்கணும் அதனால் எங்கள் மைண்ட்செட் மாறும் ரிட்டர்ன் வர்றப்போ பஸ்ஸு இருக்காது இறங்கி ஒரு அஞ்சு கிலோமீட்ரு உள்ளே போகணும் அப்போல்லாம் வந்து நாங்கள் நிறையா ப்ராப்ளம் வந்து சந்திச்சிருக்கிறோம் இந்த போக்குவரத்து இது மோசமான சாலையினால் அப்போது வந்து எப்படி அப்படின்னா இந்த பஸ்ஸு வந்து உள்ளே வந்தும் வந்தாலும் கரெக்ட் டைமுக்கு எங்களால ஸ்கூல் போக முடியாது ஏன்னா ரோடு வந்து குண்டுங்குழியுமாக இருக்கும் அப்போ அதில் வந்து மெதுவாக தான் போய் இது பண்ண முடியும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பீரியட் எப்படி போனாலும் இதாகிடும் அதனால் வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த போக்குவரத்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் அதாவது கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்பவும் சந்திச்சிக் கூடிய ஒன்னாக தான் நாங்கள் கருதுகிறோம் இப்போ எப்படி அப்படின்னா ஸ்கூலுக்கு போவோம் ரிட்டர்ன் வருவோம் பஸ்ஸுக்காக வெய்ட் பண்ணுவோம் டைமுக்கு தான் பஸ்ஸு இருக்கும் ஆனால் வந்து உள்ளே போய் வர மாரி இருந்தால் ஓகே ஏறிடுவோம் மெய்ன் ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ எப்படி அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு நான் அஞ்சு மணிக்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா நாங்கள் அஞ்சு கிலோமீட்ரு நடந்து போகணும் ஏழு மணி ஆகும் அப்போ வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு மறுபடியும் காலைல எந்திரிச்சு மறுபடியும் மெய்ன் ரோடு வந்து பஸ் ஏறுணும் அப்படிங்கிறப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாவே இருந்துச்சு அப்போது வந்து பிரைவேட் பஸ் அதுவும் வந்து ரேர் தான் அங்கே அதனால் வந்து நாங்கள் மோசமான நிலமை பண்ணுற ஆமா கண்டிப்பாக நாங்கள் வந்து கிராமப்புற மக்கள் வந்து போக்குவரத்துக்காக ரொம்ப சவாலை வந்து நாங்கள் சந்திச்சிருக்கிறோம்